பொங்கல் கிறிஸ்மஸுக்குலாம் இங்கே நிறைய போட்டி வைப்பாங்க அப்போ அந்த வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மியூசிக்கல் சேர் மாதிரி வைப்பாங்க ஏன்னா அவங்களால மெதுவாக தான் போக முடியும் அதனால அந்த மியூசிக்கல் சேர் சம்மந்தப்பட்ட போட்டி வைப்பாங்க அப்புறோம் நாலு காலம் போட்டு அதில் அவங்கள நிற்க வச்சு சீட்டு எடுத்து அதில் யார் இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி விளையாட்டு விளையாடுவாங்க திருப்பி மொத்தமா எல் நாலு பேர் வயசானவங்க சேர்ந்துட்டாங்கனா இன்னொருத்தரை பற்றி பேசுகிறது ஒரு விளையாட்டா விளையாடுவாங்க அப்புறோம் வேகமாக அந்த பாட்டலில் தண்ணி நிறைக்கிற மாதிரியான கேம்ஸு அந்த மாதிரி விளையாடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பொறுமையாக மெதுவாக தான் எல்லாத்தியும் பண்ண முடியிறதுனால் ஸ்லோவாக பண்ணுறதுக்குள்ள போட்டிகள் எல்லாத்தியும் அவங்க பண்ணுவாங்க